ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஓ ஐஃபோனா சரிம்மா எடுத்துரலாம் எந்தமாதிரி என்ன ரேட்டில கேட்குறீங்க ஆப்பிள் ஐஃபோன்னு ஃபோர்ட்டின் ப்ரோ இருக்கு ஃபிஃப்டின் ப்ரோ இருக்கு உங்களுக்கு எதுமாதிரி வேணும் என்ன ரேட்டில கேட்குறீங்க ஸ்டார்டிங் வந்து முப்பதாயிரத்துலருந்து இருக்கு ஐஃபோன்னு ஆமாம் முப்பதாயிரத்துலருந்து ஒன்னற லட்சம் வரைக்கும் கூட ஃபோன் இருக்கு முப்பதாயிரத்துக்கு கீழே ஐஃபோன் கெடையாது அதுக்கு கீழே வாங்குறமாதிரி இருந்துச்சுன்னா அது குவாலிட்டியாக இருக்காது ஆ ஆமாம் முப்பதாயிரத்துக்கு மேலே வாங்குனா நல்ல ஃபோனாக கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் நல்லா வரும் செகண்ட் ஹாண்ட்டில் அந்தமாதிரிலாம் வாங்குனா கொஞ்ச நாள்லயே வீணாக போயிவிடும் அப்புறம் திரும்ப சரி ப சரி பண்ணுறதுக்குன்னு நீங்கள் தனியாக காசு கொடுக்குறமாரி இருக்கும் அதுக்கு சொல்கிறேன் ஆ ஆமாம் எந்தமாதிரி கலர் பார்க்குறீங்க எந்தமாதிரி வேணும் அந்தமாதிரிலாம் கிடையாது இது வந்து புதுசாக இப்போதான் மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆயிருக்கு நீங்கள் வந்து பார்த்தவொன்னே உங்களுக்கு ஃபோன் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்தமாதிரி இஎம்ஐ கட்டுற வசதியும் இருக்கு நீங்கள் ரெடி கேஸாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் பணம் கட்டிக்கலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்தமாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்ச கொஞ்ச அமௌண்ட்டாக நீங்கள் எந்தமாதிரி ஃபோன் எடுக்குறீங்களோ அதுக்குத் தகுந்த மாதிரி கிஃப்ட் வேறு நாங்கள் கொடுப்போம் முப்பதாயிரத்துலருந்து போனீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரியான கிஃப்ட்டும் இருக்கும் அதாவது நீங்கள் முப்பதாயிரத்துக்கு எடுத்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்கே வந்து கோல்டு காயின் அந்தமாதிரி நாங்கள் கொடுப்போம் அதுவும் இப்போ ஆஃபர் வேறு போட்ருக்கறதுனால் ஒன் லேக் நீங்கள் எந்த ரே எந்த ரேட்டில் எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கிஃப்ட் வெளச்சர்லாம் அதிகமாக இருக்கு ஆமாம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தா கூட நீங்கள் பத்து நாளுக்குள்ளே லேட்டாகுது இஎம்ஐ கட்ட முடியலை அப்படின்னா கூட ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டர்ன் பண்ணுறமாரி இருக்கும் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கூட நாங்கள் எக்ஸ்டர்ன் பண்ணி அதுக்குள்ளே கேட்டுப்போம் இல்லை உங்களால் கட்டவே முடியலை ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து கட்டுறோம்ன்னு சொன்னாலும் பொறுமையாக கட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆ சரி ஓகே நாளைக்கு காலையில் வரீங்களா பத்து மணிக்கு சரி இந்த நம்பர் தானே உங்களுது வந்துவிட்டு கால் பண்ணுறீங்களா ஆ சரி ஓகே ம் தேங்க் யூ